ஹலோ யாருங்க ஆமாங்க பழக்கடைதாங்க உங்களுக்கு என்ன வேணும் எங்கள்கிட்ட ஆப்பிள் அண்ணாச்சி திராச்சை அதில் பச்சை திராட்சை கருப்பு திராட்சை சீத்தாப்பழம் பலாப்பழம் கூட இருக்கு நிறைய பழம் இருக்குங்க என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படிங்களா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு என்ன வேணும் திராட்சை நூற்றம்பதுரூவாங்க பிளம்சு இரநூறுபா அறுபது ரூவா அறுபது ரூவாய்ங்க உங்களுக்கு எத்தனை எத்தனை கிலோ போடணும் அஞ்சஞ்சு கிலோ வேணுங்களா சரிங்க நீங்கள் இந்தெந்த இதுக்கு வந்து நம்பரு உங்கள் இதோட வீட்டு நம்பர் எல்லாம் கொஞ்சம் அனுப்பிவிடுங்க வாட்ஸ் அப்பில் உங்களுக்கு நான் அனுப்பி அனுப்பிவிடறேன் பழத்தை எல்லாம் சரிங்களா ஆ சரிங்க சரிங்கமா தேங்க் யூமா